தமிழக அரசு இப்போ வந்து எல்லா அதிகாரிகளும் நிறைய கை ஊட்டு வாங்குறாங்கன்னு சொல்லிகிட்டு வராங்க அந்த கோ கை ஊட்டை தவிர்கிறது தமிழக அரசு திமுக அரசு ஒன்றிய அரசு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்துருக்காங்க பார வரவேற்க வேண்டிய விஷயோ இப்போ யாரும் விஏஓ ஆர்ஐயோ எந்த காசும் வாங்கரதில்லை நம்ம போய் கேட்குற சர்டிபிகேட்டுக்கு உடனே கொடுக்குறாங்க உடனே சரியாக செய்யறாங்க அதனால் தமிழக அரசுக்கு நன்றி